எனக்கு மிகவும் பிடித்த பாடல் பழைய பாடல் தான் ஜானகி அம்மா எனக்கு மிகவும் பிடித்த சிங்கர் அவர் பாடிய ஒரு பாடல் என்னவென்றால் மல்லிகை மொட்டு மனசை தொட்டு அந்த பாட்டு எனக்கு மிகவும் பிடிக்கும் அதில் இருக்கும் வரிகள் எனக்கு மிகவும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால் அந்த பாட்டை ஒரு நாளில் ஒரு வே ஒரு நாளில் ஒரு ஐந்து தடவையாவது அந்த பாட்டை கேட்பேன் ஸோ அந்த பாட்டு எனக்கு ரொம்ப எனக்கு பிடித்த நடிகை என்று சொல்லப்போனால் எனக்கு ஜோதிகா எனக்கு ரொம்பவும் பிடிக்கும் ஏனென்றால் ஜோதிகா பிடித்த காரணம் என்னவென்றால் அவர் மிகவும் சமூக சேவை செய்வார் ஏழைப்பட்டவர் ஏழை ஏழையாக இருக்கின்றவர்களுக்கு எல்லோருக்கும் டிரஸ்ட்டு மூலியமாக எல்லாம் உதவியும் செய்வார் அதனால் வந்து எனக்கு ஜோதிகாவை ரொம்பவும் பிடிக்கும் ஏனென்றால் மிகவும் நன்ற மனதுள்ளவர் அவர் ஹீரோன்னு சொல்கிறப் போனால் எனக்கு லாரன்ஸ் பிடிக்கும் லாரன்ஸ் மிகவும் ஒரு பணிவானவர் மிகவும் நல்ல ஒரு மனதுள்ளவர் ஏனென்றால் அவர் ஏழைப்பற்ற பச பள்ளிகள் ஏழை ஏழைப்பட்ட பசங்களுக்காகவே சில பள்ளிகள் டிரஸ்ட்டுகள் நடத்திக்கொண்டு வருக்கின்றார்கள் அவர் கஷ்டப்படும் நேரத்தில் இருக்கிறவர்கள் எப்பொழுதும் அவர் வீட்டுக்கு போனால் அவர் உதவி செய்வார் அதனால் எனக்கு அவர்கள் பிடிக்கும் எனக்கு பிடித்த படம் என்று சொல்லப்போனால் சமுத்திரம் எனக்கு மிகவும் பிடித்த படம் எனக்கு சமுத்திரத்தில் சரத்குமாருடைய ஆக்ட்டிங் எனக்கு மிகவும் பிடிக்கும் அதில் அவர் மூன்று அண்ணன்கள் இருப்பார் ஒரு தங்கை இருப்பார் தங்கைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்ட பிறகு அவர் அடித்து கொடுமை செய்வது அவர் அவர் அடித்து கொடுமை செய்வது அவர் அண்ணனிடம் அவர் சொல்லி அவர் அண்ணனுகள் அவரை கொண்டு வந்து வீட்டில் வைத்துக்கொண்டு நல்ல விதமாக பார்த்து கொள்வார்கள் இது ஒரு தங்கை அண்ணனுக்கான செண்டிமெண்ட் மூவி எனக்கு மிகவும் பிடித்த மூவி நன்றி